எங்கள் மாவட்டத்தில் அதிகப்படியான ஹிந்து வழிபாட்டுத்தலங்கள் இஸ்லாமிய வழிபாட்டுத்தலங்கள் எல்லாமே இருக்குது ஹிந்து வழிபாட்டுத்தலங்கள் அப்படின்னா சிவன் கோயில் முருகன் கோயில் மாரியம்மன் கோயில் இந்தமாதிரி முனியப்பன் கோயில் அதிகப்படியான வழிபாட்டுத்தலங்கள் இருக்குது இஸ்லாமியர்களுக்காக தர்கா இங்கே அதிகமாகவே இருக்குது இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் மலையில் ஒரு தர்காவும் இருக்குது கோயிலும் இருக்குது அங்கேயும் மக்கள் போய் அதை தரிசித்துட்டுட்டு தான் வராங்க இந் வருடத்துக்கு ஒரு முறை இந் இது கோலாகலமாகவே செய்கிறாங்க ஈஸ்வரன் கோயிலில் வருடத்துக்கு ஒரு முறை வந்து வேண்டுதல் செஞ்சுட்டு போகிறாங்க தேன்கனிக்கோட்டையில் தேர் திருவிழா ரொம்பவும் சிறப்பாக செய்வாங்க அந்த தேன்கனிக்கோட்டை தேர் திருவிழாவில் ஒரு பூஜாரி ஹிந்து மதத்தை சேர்ந்த பூஜாரி வந்துதான் பூஜை செஞ்சதுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்கள் அந்த தேரை இழுத்து செல்வாங்க அதேப்போல ஹிந்து கோயிலில் ந நடக்கக்கூடிய விழாவுக்கு இஸ்லாமியர் போய் துவா செஞ்சால்தான் அவங்க அவங்களுடைய பூஜையை ஆரம்பிப்பாங்க இந்தமாதிரி தேன்கனிக்கோட்டையில் வேற்றுமையில் ஒற்றுமையை இன்றளவும் கடைப்பிடிக்கின்றாங்க அதுமட்டும் இல்லாமல் இந்தச் சுற்று வட்டாரத்தில் அதிகப்படியான திருவிழாக்களும் நடத்துகிறாங்க ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை மாங்கனி கண்காட்சியும் நடத்துகிறாங்க